எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சோம் அதை செய்யுறதுக்கு தேவையான பொருட்கள் முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கிட்டோம் முதலில் சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அரிசி எடுத்துக்கிட்டோம் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டை மட்டும் நல்லா அரைச்சுகிட்டோம் புதினா கொத்தமல்லியை மட்டும் தேவையான அளவுக்கு வெட்டிக்கினோம் இதில் மசாலால்லாம் பார்த்தீங்கன்னா வெறி மிளகாய்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா வெறி மிளகாய்த்தூள் லவங்கம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கேசரி பவுடர் எண்ணெய் டால்டா உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு தயிர் லெமன் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம் பிரியாணி செஞ்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம்